எங்கள் கிராமத்தில் எனக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னா வயல்வெளி கூரை வீடு தென்னைமரத்தோப்பு பருத்திக்காடு இதெல்லாம் கருவைமரம் இதெல்லாம் எங்கள் ஊரில் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா இப்போ நாங்கள் வந்து சிட்டியிலர்ந்து சிட்டியில இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா இப்போ ஒரு பொங்கல் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே வந்து சிலிண்டரில் சமைச்சி வெளில யார்ட்டையும் எதையும் பேசிக்காம அந்த ரூம் உள்ளையே வீட்டு உள்ளையே இருக்கிறது சமைக்கணும் அப்படின்னா ஹோட்டலுக்கு போய் சாப்பாடு வாங்கி சாப்பிட்றது இல்லைனா ஆன்லைனில் ஆர்டரு பண்ணி சாப்பிட்றது இப்படிதான் இருப்பாங்க ஆனால் இந்த ஊர்ல எல்லாம் அப்படி கிடையவே கிடையாது எனக்கு ஏன் எங்கள் ஊரை பிடிக்கும் அப்படின்னா அங்கே இப்போ பஸ்லந்து வந்து இறங்குறோம் அப்படின்னாலே காற்றடிக்கும் ஊரில் செம்மையா அடிக்கும் அது எப்படி இருக்கும்ன்னா வயல்வெளி அங்கே வந்து வயல் நடவு நட்டுக்கிட்டு இருப்பாங்க நாற்று பறிச்சிகிட்டு இருப்பாங்க ஆட்கள்லாம் அதில் வந்து எங்கள் எங்கள் வீடு வந்து ஒரு கூரை வீடு சின்னதாக ஒரு கூரை வீடு அதுக்கு வீட்டுக்கு பின்னாடி ஒரு ந பெரிய தென்னந்தோப்பு வீட்டுக்கு அடுத்த பக்கத்தில் வந்து குளம் கோவில் இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் தீபாவளி பொங்கல் அதெல்லாம் பார்த்துக்கிட்டீங்கன்னா எங்கூர் திருவிழா மாதிரி இருக்கும் அதனால் எனக்கு எங்கள் ஊரை வந்து ரொம்ப பிடிக்கும் எந்த ஒரு சண்டையுமே போட்டுக்க மாட்டோம் அந்த சண்டைங்க எதுவுமே நடக்காது எங்கள் வீட்டில் இன்னக்கு சமைக்கலை காய்கறி இல்லை அரிசி தீர்ந்துபோச்சி எண்ணெய் தீர்ந்து போச்சு சமையலே இல்லை இன்னக்கு எங்கள் வீட்டில் எந்த ஒரு வருமானமும் இல்லை அப்படின்னாலுமே கூட முதநாள் வடிச்சு வச்ச பழையதை சாப்பிட்டுட்டு பக்கத்து வீட்டில் குழம்பு வாங்கி நாங்கள் சாப்பிட்டுட்டு அன்னக்கு சந்தோஷமாக இருப்போம் பக்கத்தில் பெரியப்பா வீடு சித்தப்பா வீடு அவங்க வீடு இவங்க வீடு இப்படிலாம் இருக்குமா போர் அடிக்காது டிவி பார்க்குறதுக்கு கூட நேரம் இல்லாம வாசலில் உட்காந்து எல்லாரும் பேசிக்கிட் இருப்போம் சிரிச்சிக்கிட்டு அது ஒரு சின்ன குழந்தைங்களோட விளையாண்டுக்கிட்டு அது ஒரு தனி சுகமாக இருக்கும் அதனாலேயே எனக்கு எங்கள் கிராமம்னா அவ்வளோ பிடிக்கும் எந்த நேரமும் வந்து ஃபேன் போடுறதுக்கு கூட அங்கே வேலை இருக்காது ஏன்னா எந்த நேரமும் காற்றடிச்சிக்கிட்டே இருக்கும் நாங்கள் எது எதுக்காக இருந்தாலும் நாங்கள் ஒன்னாக போவோம் ஒன்னாகவே இருப்போம் அது எங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் அப்புறம் வந்து ஏதாவது ஒரு ஃபங்ஷன் அப்படின்னா எல்லாரும் ஒரே மாதிரி ட்ரெஸ் போட்டுக்கிறது கோவில் திருவிழான்னா ஒரே மாதிரி சாரீ எடுத்துக் கட்டுறது இது மாதிரி இருக்கிறது எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் எங்கள் எங்கள் ஊர் தண்ணி அது அது எப்படி சொல்லுறதுன்னா நாங்கள் வெளியூரில் வெளில போகறோம் ஒரு சொந்தகாரங்க வீட்டில் தங்குறோம் அப்படின்னா அங்கே இருக்கிற தண்ணிக்கும் எங்கள் கிராமத்தில் இருக்க தண்ணிக்கும் ரொம்பவே வித்தியாசமாக இருக்கும் எவ்வளோ குடிச்சாலும் வெளியூரில் போய்விட்டு தண்ணி குடிச்சா குடிச்சா மாதிரியே இருக்காது ஆனால் வெளியூர்லந்து யார் எங்கள் சிவகங்கைக்கு வந்து தண்ணி குடிக்கிணுன்னு நினச்சாலுமே உங்கள் ஊர் தண்ணி வித்தியாசமாக இருக்கு நல்லா இருக்கு சுவையாக இருக்கு அப்படின்தான் சொல்லிவிட்டு போவாங்க சும்மா ஒரு தவணைக்காரவங்க வந்து தண்ணி குடிச்சாக் கூட நல்லா இருக்குன்னு சொல்லிவிட்டு போவாங்க அது வந்து அப்படி என்னான்னே தெரியல எங்கள் ஊர் மண்ணும் அப்படி எங்கள் ஊர் தண்ணியும் அப்டிதான் எதையுமே நாங்கள் வந்து விட்டு கொடுக்க மாட்டோம் யாருமே வந்து எங்கள் ஊரில் வந்து குறன்னு சொல்லிவிட்டு வெளில போய்விடவே முடியாது அந்தளவுக்கு ஒரு சுத்தமாக இருக்கும் அங்கங்கே குப்பை அந்த மாதிரிலாம் நகரத்தில் இருக்கிறா மாதிரிலாம் எங்கள் ஊர் இருக்கவே இருக்காது எங்கள் எங்கள் வீட்டை நாங்கள் எப்படி சுத்தமாக வச்சுக்குறோமோ அதமாதிரி எல்லார் வீட்டையும் அவங்கவுங்க சுத்தமாக வச்சுக்கிறதுனால எங்கள் ஊரே சுத்தமாக இருக்கும் எங்கள் கிராமம் அதைவிட அழகாக இருக்கும் கோவிலில் எந்த இடமும் கரெக்டாக அந்த மாதிரி ஒரு கரெக்டாக வந்து கோவிலில் பார்த்திங்கன்னா ஆறு மணி ஆயிட்டுன்னா மணி அடிக்கும் அந்த மாதிரி வீட்டில் கடிகாரம் பார்க்க வேண்டிய நேரமுமே இருக்காது ஆறு மணிக்கு ஒரு மணி அடிச்சு மணி ஆறு ஏழு மணிக்கு மணி அடிச்சு மணி ஏழு அப்படின்னு சொல்லுறது இன்னுமே நல்லா இருக்கும் அந்த மாதிரி செவ்வாக்கிழம வெள்ளிக்கிழமைல பார்த்திங்கன்னா கோவிலில் வந்து சாப்பாடு போடுவாங்க அந்த சின்ன பசங்கலாம் போய்விட்டு அங்கே உட்காந்து சாப்பிட்டுட்டு புக்கெல்லாம் எடுத்துகிட்டு போய்விட்டு அங்கே கோவிலில் உட்காந்துட்டு படிக்குங்க படிச்சிவிட்டு ஆறு ஏழு மணிக்கு தான் பிள்ளைங்கலாம் வீட்டுக்கே வரும் அது பார்க்குறதுக்கு இன்னும் சூப்பராக இருக்கும் சாப்பாடு குற அப்படின்லாம் எதுவுமே அங்கே இருக்காது எவ்வளோ எங்கே இருந்து வந்தாலுமே எங்கள் ஊருக்கு வந்தா எதோ ஒரு வேலை எதோ ஒன்று கற்றுக்கிட்டு விவசாயம் அந்த மாதிரி எதாவது ஒன்று கற்றுக்கிட்டு அவங்க வந்து நல்லாதான் இருக்குறாங்க